வார்டு கவுன்சிலரா எங்கள் வீட்டு சைடில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஃபால்ட்டாக இருக்குது அது நான் நீங்கள் திருப்பி அரேஞ்ச் பண்ண முடியுமா ஆமாம் ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது நிறைய ஃபால்ட்டால் பக்கத்தில் ரொம்ப இதாக டிஸ்டப்பாக இருக்குது அதை திருப்பி இது மண்ணு மண் பண்ண முடியுமா ஆ சரி சரி இங்கே அண்ணா நகர் கிட்ட

இது ஒன் வீக்காக அப்படி இருக்குது சார் ஆ ஓகே சார் ஆ